ஆ யாருங்க ஆ ஆமாம்ங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் ம் சொல்லுங்கள்

ஆ ஹோட்டல்லையா ஆ சொல்லுங்கள் பேக்கு டேபிள் மேலே இருந்ததை காணும் அங்கே நீங்கள் ஹோட்டல்ல ஓனர்க்கிட்டே சொன்னீங்களா சரி அங்கே எதுனா கேமரா இருக்குதா பார்த்தீங்களா கேமரா இருந்தால் நம்ம கண்டுப்பிடிக்கலாம் இப்போ அங்கே யாராவது நடமாடின மாதிரி அந்த ரோட்டில் ஏதாவது கேமரா இருக்குதான்னு வந்து பார்த்து

சரி இப்போது நம்ம ரோட்டில் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு யார் இப்படி வெளியே வந்தாங்க போனாங்கன்னு பார்த்து அங்கே ஏதாவது வெளியே கேமரா இருக்குதா என்னென்றத வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து நேராக சரி சரி நீங்கள் நேராக வந்து ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க வந்து ரைட்டு தான்ங்க நீங்கள் வந்து ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதிக் கொடுங்க நாங்கள் நேராக வந்து பார்க்கறோம் ஆ சரி ரைட்டுங்க சரி வையுங்க